பெட்ரோல் பெட்ரோலோடய விலை ஏறினது பார்த்திங்க அப்படி ஏறினதுனால எனக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மொதல் மொதல் பைக் ஓட்ட ஆரம்பிக்கும் போது பெட்ரோல் ஒரு லிட்டரோட விலை வந்து இருபது ரூபாய் ஸோ நான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணும் போது ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா அதுக்கு அப்புறம் ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஆச்சு அதுக்கு அப்புறம் எழுபது எழுபது ஆச்சு எழுபத்தி அஞ்சு எண்பது இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா நூறுக்கும் மேல் ஸோ நான் ஏன் அந்த பெட்ரோல் விலையை பற்றி ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா நான் அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வேலைக்கு ஜாயின் பண்ணது வந்து ஒரு ஃபீல்டு ஆஃபீஸராக ஜாயின் பண்ணியிருந்தேன் ஃபினான்ஸில் ஸோ அன்றைக்கு எனக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஓரு ரூபாய் அதாவது ஓரு ரூபாய் கொடுத்தாங்கன்னு வெச்சிங்கோங்க இன்றைக்கு ஒன்னேகால் ரூபாய் கொடுக்குறாங்க சில கம்பெனிஸில் வந்து ரெண்டு ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ என்ன தான் இருந்தாலும் அன்றைக்கு அந்த எரிபொருளோடய காஸ்ட்டில் என்னோடய உடல் உடல் தேய்மானத்துக்கு சேர்த்து எனக்கு கொடுத்த மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது அந்த காசு மிச்சம் பண்ணி அதுலேயே நாங்கள் சாப்பாடும் சாப்பிட்ருப்போம் ஃபீல்டுக்கு போகும் போது ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்களோடய சம்பள காசுலேருந்து எடுத்து நாங்கள் பெட்ரோலுக்கு செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது பட் ஆனால் கம்பெனிகள்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முதலாளிகள் அப்படின்னா அவங்களோட லாப நஷ்ட கணக்கை வெச்சி தான் அவங்களாலையும் பெட்ரோல்க்கு தர முடியும் அதுக்காக அவங்க வந்து ஒரு கிலோமீட்டருக்கு எனக்கு பத்து ரூபாய் தரணும் அஞ்சு ரூபாய் தரணும் அதை நான் மீன் பண்ண வரலை இந்த இடத்தில் நம்ம கவர்மென்ட் வந்துவிட்டு நம்மள சுற்றி இருக்கிற அண்டை நாடெல்லாம் வந்து பெட்ரோலை வாங்கி விற்கிற சில நாடுகள் வந்து இன்றைக்கு நம்மள விட பாதி மடங்கு கம்மியாக

பார்த்திங்க ஸ்டேட் கவர்மென்ட்டோடய ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மென்ட்டோடய ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து அதில் நீங்கள் எடுத்துட்டு வந்த அந்த வரம்பில் எடுத்துட்டு வந்தால் கூட நம்மளுக்கு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் கெடைச்சிருக்கும் பட் ஆனால் சில பொருட்களுக்கு மட்டும் ஜிஎஸ்டி வந்து கிடையாதுன்னு சொல்லி அதை தனியாக ஒரு வரி போட்டு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எதனாலன்றது இப்போது வரைக்கும் எத்தனையோ பேர் கேள்விகள் கேட்டும் அதுக்கு சரியான பதில்கள் கிடைக்கிறது இல்லை ஸோ அதுக்கு எப்போது இப்போது வரைக்கும் இல்லை எப்போவுமே பதில் கிடைக்காதுன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் எங்களுக்கு தோணுது ஸோ இதனால நாங்கள் வந்து பெரிதளவில் பாதிக்கிறோம்ன்றத மட்டும் நான் இந்த இடத்தில் குறிப்பிடுறேன்